இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைடில் இல்லை வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் இவர்களாம் வந்து யாராவது ஒருத்தவங்க அதில் நல்லா பாடுவாங்க அப்படினா ஓரளவுக்கு நல்லா பாடுகிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அஸ் அ ஃப்ரெண்ட் ஆ அஸ் அ நெய்பர் ஆ அவர்களோட அந்த ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணறதுக்கு அவர்களுக்கு வந்து நம்ம நிறைய சஜஷன்ஸ் கொடுக்கலாம் அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் நிறைய சாங்ஸ் உங்களுக்கு எந்த வாய்ஸ் செட் ஆகுதோ அது ரிலேட்டடான சாங்ஸ் நிறைய கேளுங்க அந்த ப என்ன எப் எந்தெந்த டோனில் அவங்க யூஸ் பண்ணறாங்க எப்படிலான் அவங்க பிச் எடுக்கிறாங்க அந்தமாதிரி அவர்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம் அப்புறம் வந்து மியூசிக் கிளாஸஸ் போங்க இல்லை நல்லா பாட்டு பாட தெரிஞ்சவங்க கிட்டே போயிட்டு சரணம் பல்லவி அந்தமாதிரிலான் கற்றுக்கிட்டு நல்லா பாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இல்லை நம்ம வந்து சாதாரணமாக கொடுக்குற அந்த என்கரேஜ்மெண்டே வந்து அவர்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகதான் இருக்கும் நல்ல பாடுறீங்க கீப் இட் அப் நிறைய வந்து இதுமாதிரி பாடுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லை எங்கேயாவது இசை பள்ளிகள் இருக்கு அப்படினா அந்தமாதிரி அவர்களுக்கு வந்து சஜஷன் கொடுத்து நீங்கள் பார்ட் டைமாக இதிலையும் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க முறையா இசை கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஸோ இந்தமாதிரிலான் நம்ம வந்து அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அடிட் அட்வைஸ் கொடுத்தோம் அப்படினா அவர்களுக்கு வந்து என்ன ஆகும் அந்த அதுமேல் இருக்கிற ஒரு இன்ட்ரஸ்ட் வந்து இன்னும் அதிகமாகும் ஏதாவது ஒன்று இதில் வந்து சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும் அவர்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக அதில் ஈடுபாடு காட்ட ஆரமிச்சுருவாங்க